என் வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக பெரிய சவால்கள் என்னன்னால் நான் ரொம்ப படிக்கிற விஷயத்த மட்டுந்தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னால் நான் படிக்கிற காலத்துலேயே வந்து நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுதான் நான் படிக்கணுனால் எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அவங்க எங்கள் அப்பா ஒரு ஆள் மட்டுந்தான் வேலைக்கு போயிட்டிருந்தா இருந்தார் அவரு அவர் மட்டுமே என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப் அதனாலயே நான் படிக்கறதுனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அந்த படிப்பு விஷயத்துல நான் ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்க ஆரம்பித்தேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போறதுனால் அவங்கள பார்த்துக்குணும் வீட்டை பார்த்துக்குணும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சவால்குள்ளேயே நான் போயிட்டேன் நான் படிக்கிற விஷயத்துல வந்து எப்பவுமே நான் தோற்கக்கூடாதுங்கிற ஒரு ஏக்கத்துலேயே இருப்பேன் நான் படிக்கிற விஷயத்துல எப்போவும் நான் நல்லாத்தான் படிப்பேன் ஆனாலும் வந்து அப்பா அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காகவும் நான் ரொம்ப நல்லாவே படிப்பேன் ஆனால் என்னுடைய சூழ்நில வீட்டு சூழ்நில அது காரணமாகவே நான் வந்து படிப்பை பாதியில் நிறுத்தவேண்டியதாக போயிடுச்சி ஆனால் இப்போ என் குழந்தைகள நான் நல்லா படிக்க வைக்கணும் அவங்களுக்காக நான் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு சவால்குள்ளே நான் வந்துவிட்டேன் என்னால்தான் படிக்கமுடியல என் குழந்தைகள நல்லப்படியாக படித்து பெரியாளாக்க பெரியாளாக இருக்க நான் விரும்புகிறேன் என் குழந்தைகளுக்கு நான் இப்போது எந்த வேலையும் சொல்லக்கூடாது அவங்களுக்கு எனக்கு கிடைக்காத எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் இப்போ என் குழந்தைகள வச்சிருக்கிறேன் அவங்களை நல்லா படிக்க வைக்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு மட்டுமே நான் இப்போ இருக்கிறேன் என் குழந்தைகளுக்கு எப்போவுமே படிப்பு ஒன்றுதான் முக்கியங்குறதவிட அவங்களுக்கு எல்லாம் கஷ்ட நஷ்டங்களும் தெரியணும் அப்படிங்கிற அளவுக்கு என் குழந்தைகளுக்கு நான் சொல்லிக்கொடுத்து வளர்க்குறேன் என் குழந்தைகளுக்கு எப்போவுமே நான் துணையாக இருப்பேன் என்னால் முடியாத விஷயங்கள என் குழந்தைகள்னால நான் நிறைவேத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதை அதுவே என் வாழ்க்கையில் ரொம்ப சவாலாக நான் எதிர்கொள்கிற விஷயமா இருக்குது என் குடும்பத்தையும் நல்ல முறையாக கொண்டுகிட்டு வரணும் என் குழந்தைகளுக்கு நல்லப்படிப்பை நான் கொடுக்கணும் அவங்க நல்ல படித்து பெரியாளாகி அவரவர் நான் பார்த்து சந்தோஷப்படணுங்குற விஷயத்துல நான் ஒரு என் வாழ்க்கையை வந்து நான் ஒரு சவாலாக எதிர்கொள்ள நான் முயற்சி பண்ணிக்கிட்டிருக்குறேன் நான் அது மூலிமா எல்லா விஷயங்களையும் சமாளிக்கிற திறமைய நான் எனக்குள்ளே கொண்டுகிட்டு வந்துவிட்டேன்